எங்களோட கிராமம் வந்துட்டு தும்பலம் தும்பலத்தில் எப்பவுமே தண்ணி பற்றாக்குறைகிறது வந்ததே இல்லை ஆனால் போன மே இந்த மே மாதம் பார்த்திங்ன்னா அவ்வளோ ஒரு தண்ணி கட்டுப்பாடு வறட்சியே இல்லை எந்த ஒரு பயிர் வகைகள் வயல்களில் வந்து ஒரு எந்த ஒரு பயிறுமே போட முடியல அப்படி இருக்கும்போது கடுமையான வறட்சிக்கு உள்ளாகிட்டோம் மக்கள் எல்லாேருமே குடிக்க தண்ணியே பத்து நாளுக்கு பிடுச்சு வைச்சு பத்தாவது நாள் குடித்து இந்த மாதிரி ஒரு சுச்சிவேஷனெலாம் வந்துடுச்சு இந்த வறட்சியே நாங்கள் பார்த்ததே இந்த வருஷம் எப்படி இதை தாங்க போகிறோம்னே தெரியல எப்படியும் அதை கடந்து வந்துவிட்டோம் ஆனால் எங்களோட கிராம வாழ்க்கை கிராமத்தில் தண்ணிக்கு கிராம மரங்களை வெட்டி வெட்டி தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப வறட்சிக்கு உள்ளாகிட்டோம் தண் தண்ணிகிறது போது நம்மளுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் அதை நம்ம எப்படி நீர் தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அது தேவைக்காக பயன்படுத்தும்போது நம்மளுக்கு எப்போ கிடைக்குன்றதுனாலும் தண்ணி கிடைக்கும் நம்ம தண்ணி இருந்தால் நம்ம நிலத்துல பயிர்கள் எல்லாமே விளைவிக்கலாம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் வராது ஆனால் தண்ணி இல்லைனா நம்மளுக்கு நிறைய பிரச்சினை வரும் இந்த வறட்சியில் நம்ம கஷ்டப்பட்டது நம்மதான்